என்னுடைய புகைப்படத்தின் மூலம் இந்தியாவுக்கு காட்டுறது வாய்ப்பு கிடச்சா கண்டிப்பாக நம்ம என்னென்னலாம் முக்கியமான ட்ரீஸ் வந்து என்ன மரங்கள் என்னென்ன முக்கியமானது கோவில்கள் வந்து சிறப்பு வாய்ந்த கோவில்கள் அதில் உள்ள சிற்பங்கள் அந்த சிற்பத்தில் யாராரெல்லாம் அந்த சிலைக்கு வடிவம் கொடுத்து யாருடைய காலத்தில் சோழர்களாக சொ அதாவது சோ சோழநாடு சு பாண்டியநாடு சேரநாடு அந்தமாரி நாடுகளை பற்றியும் அவங்களுடைய சிறப்பில் கட்டின இப்போ தஞ்சை பெரிய கோவில் அடுத்தது சோழன் கட்டுனது ராஜராஜ சோழன் கங்கை கொண்ட சோழபுரம் இந்த மாதிரியான டெம்பிளு அப்புறோம் வந்துட்டு நிறைய பறவைகள் அடுத்தது விலங்கினங்கள் இப்போ அழிஞ்சிக்கிட்டிருக்கற விலங்கினங்களை பத்திய இம்பார்ட்டண்ட்ஸ் எதுக்கெலாம் இம்பார்ட்டண்ட்ஸ் தரணும் அப்படின்றத பற்றியும் மரங்களை நிறைய வளர்த்து அந்த பிக்ச்சரை போட்டு இந்தமாதிரி எல்லா ட்ரீஸ் இருந்தால் நம்ம இவ்வளோ ஆரோக்கியமாக இருப்போம் இந்தமாதிரி ட்ரீஸெல்லாம் இல்லை அப்படின்னா நம்ம ஆக்ஸிஜன் பத்தாதனால் ஆக்ஸிஜனை மாட்டிக்கிட்டே நம்ம எங்கே போகிறதுனாலும் போகணுன்ற மாதிரி ஏற்படக் கூடிய நன்மை அண்டு தீமை அதெல்லாம் மக்கள்களுக்கு ஃபோட்டோ மூலயமா காட்டணும் அப்படின்றது அப்பறம் இம்பார்ட்டண்ட்டான நம்மளுடைய நமக்கு முன்னாள் வாழ்ந்த நம்ம சுதந்திரத்திற்காக போராடிய முன்னாடி அரசியல்வாதிகளாக இருந்தவங்க எல்லாருடைய இப்போ எம்ஜிஆர் பெரியார் அண்ணா கலைஞர் ஜெயலலிதா அம்மா இவங்களுடைய நினைவிடங்கள் இது எல்லாத்தையும் காட்டணும் அப்புறோம் நம்மளுடைய தேசிய மரம் மரம் மயில் அந்தமாதிரி எல்லா பேர்ட்ஸு அதனுடைய ட்ரீஸ் அதில் அது எங்கெங்க அமைஞ்சிருக்கு அப்படின்றத நம்ம இந்த உலகத்துக்கு காட்டணும் அது மட்டும் இல்லாமல் கடல்கள் நதிகள் அலைகள் மலைகள் எல்லாத்தையுமே வந்து நம்ம நாட்டுக்கு வந்து காட்டணும் முக்கியமாக நம்ம இந்தியா அப்படின்னா நம்மளுடைய இந்தியாவினோடய சிறப்புகள் அனைத்தையுமே ஒரு ஃபோட்டோ மூலயமா நம்ம நாட்டுக்கு அனுப்பிச்சுடணும் அப்படின்றது ரொம்ப ஆசை அது மட்டும் இல்லாமல் நம்ம தலைவர்கள் வந்து பண்ணின அவங்களுடைய சிறப்பு வாய்ந்த இடங்கள் எதெது எந்தெந்த கோட்டையை கைப்பற்றினாங்கள் அவங்க நியாபக வர்த்தகமாக என்னென்னலாம் நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்றது அப்புறம் பார்லிமெண்ட்டு லோக்சபா ராஜசபா அந்த பில்டிங்க்ஸு எல்லாத்தையுமே வந்து புகைப்படம் மூலயமா இந்த நாட்டுக்கு தெரிவிக்கணும் நம்ம இந்தியாவினுடைய சிறப்புகள் என்னென்ன அப்படின்ற சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாத்தையும் இந்தியாவுக்கே பரப்பணுன்றதான் எடுக்கணும் அப்படின்றது என்னுடைய ஆசை